எங்கள் ஊர் கிருஷ்ணகிரிங்க இங்கே வந்து ஸ்டேடியம் இருக்குது அரங்க விளையாட்டு அரங்கம் கூட இருக்குது ஸ்டேடியங்களில் அடிக்கடி எல்லா ப்ரோக்ராமும் நடக்கும் ப்ரோக்ராமுன்னால் குடியரசு தினம் சுதந்திர தினம் சில்ட்ரன்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் டே இந்த மாதிரி வந்து எல்லாமே அங்கே நடத்து நடத்துவாங்க நாங்கள் எல்லாேருமே நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கற மக்கள் எல்லாம் நாங்கள் வண்டியில் ஸ்கூல் பஸ்ஸு பசங்களுக்கு ஸ்கூல் பஸ்லருந்து கூட்டிகிட்டு போவாங்க அங்கே ப்ரோக்ராம் நடத்துகிறத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் எல்லாேருமே பசங்களை கூப்பிட்டுட்டு வண்டியில் ஆட்டோவில் இந்த மாதிரியெல்லாம் எல்லாேருமே பார்க்கறத்துக்கு நிறைய பேர் நிறைய மக்கள் போவாங்க பார்க்கறத்துக்கு இடம் கூட இருக்காது அவ்வளோ நல்லா ப்ரோக்ராம் நடத்துவாங்க பெரிய பெரிய மினிஸ்டர் வருவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க அந்த விழா நடத்துகிறத்துக்கு அந்த அரங்கங்களுக்கு விளையாட்டு பங்கு பெறுகிறவுங்களுக்கு எல்லாேருக்குமே நல்ல பரிசு கொடுப்பாங்க அது இல்லாது ஸ்டேடியமில் ஸிம்மிங் ஃபூல் இருக்குது அது ஒரு போட்டியாக அது அது ஒரு ப்ரோக்ராமாக நடத்துகிறாங்க அங்கே அப்புறம் எக்ஸசைஸு பெரியவங்க சின்னவங்க எல்லாமே வந்து எல்லாம் நிறைய நிறைய விளையாட்டு அரங்கங்களில் எல்லாேருமே பல பள்ளிகள் சேர்ந்து இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இதில் வந்து பார்க்கறத்துக்கும் நல்லாயிருக்கும் ந எங்கள் ஊரில் எல்லாேரும் சேர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிய பார்த்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வருவோங்க